ஒரு பைக்கராக வந்து நாங்கள் எதிர்கொள் எதிர்கொள்கிற சவால் வந்து பைக் ப்ரேக் டவுன் பைக் பஞ்சரோ இன்ஜின் சீஸோ இது மாதிரி பைக் ப்ரேக் டௌன் ஆனால் பக்கத்தில் வந்து ரூரல் ஏரியாஸில் கடையே இல்லை அதுவும் மிட் நைட்டில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு நாங்களே வந்து அதுக்கு சொலுயூஷன் என்னென்னால் ரிப்பேர் கிட்ஸெலாம் வைச்சுருப்போம் மேக்ஸிமம் முடியாதுதுன்னா டோல் ஃப்ரீ நம்பரிருக்கு அதுக்கு கால் பண்ணி வர சொன்னால் வருவாங்க அதுக்கு சப்ஸ்க்ரிப்ஷன் மாதிரி பே பண்ணிக்குவோம் அதோடு ரெயினில் பைக் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் மலையில் பைக் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அந்த நேரத்தில் ஹசார்ட் லைட்டோ ஃபாக் லைட்டோ போட்டுக்கிட்டு ஓட்டினா அதுக்கு சொலுயூஷன் வந்து ஆ ஃபாக் லைட்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டணும் ஃபர்ஸ்ட்டு ஃபுல் கிட்டு பைக்கரோடய ஃபுல் கிட்டு ஜாக்கெட்டு ஷூட்டு எல்லாமே போட்டிருக்கணும் ஷூ க்ளவுஸ் எல்லாமே போட்டிருக்கணும் முக்கியமாக ஹெல்மெட் எல்லாமே பைக்கரோடய ஃபுல் கிட் போட்டிருக்கணும் மழை பேயுற டைமில் ஃபாக் லைட் ஹசார்ட் லைட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த லைட்ஸ்லாம் போட்டுகிட்டு போனால் ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு நம்ப இங்கே ஒரு பைக் வருது அப்படின்னு தெரியும் அந்த ஃபாக்கில் மேக்ஸிமம் ரெயின் டைமில் பைக் ஓட்டுறத அவாய்ட் பண்ணிடணும் ஹில் ஸ்டேஷன் ஏறும் போது இந்த மலை சரிவு அதெல்லாம் வந்து ரெயினிங் டைமில் ஹில்ஸ் ஏர்றது ரொம்ப ஆபத்து ரெயினி டைமில் ஹில்ஸ் ஏறாதீங்க நல்ல ஒரு க்ளைமேட்டில் ஹில்ஸ் ஏறுங்கள் சில் க்ளைமேட்டில் ஸ்னோவாக இருந்தாலும் ஓகே ஆனால் ரெயினிங் டைமிங்ல ஏறக்கூடாது ஹில்ஸ் ஏறக்கூடாது காட்டு விலங்குகள்னால் அங்கே முன்னாடியே நமக்கு வந்து போர்டில் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க இது வந்து இந்த வன வு விலங்குகள் க்ராஸாகும் பகுதி அந்த ஸோனில் வந்து நம்ப வந்து குறிப்பிட்ட வேகத்திலியே போயிகிட்ருக்கணும் ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடாது ரொம்ப ஃபாஸ்டாக போகக்கூடாது குறிப்பிட்ட வேகத்துலே போயிகிட்ருக்கணும் ஹாரன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அந்த வல வன விலங்குங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி அப்புறம் குறுகலான ரோட்டில் வந்து நம்ப வந்து ஒரு வண்டியை இன்னொரு வண்டியை ஓவர் டேக் பண்ணக்கூடாது ஒரு வண்டியை இன்னோரு வண்டி ஃபாலோ பண்ணியே போகணும் வளைவில் முந்தக்கூடாது குறுகலான சாலையில் வந்து மேடு பள்ளங்களில் வந்து நம்ப கொஞ்சம் மேடு பள்ளங்களில் மேக்ஸிமம் ஸ்லோவாக போகணும் மேடு பள்ளம் இருக்கிற இடத்துல ஒதுங்கி போகலாம் வானிலை வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்மளோடய வெதர் கண்டிஷன் பார்த்துக்கணும் இப்போ ட்ரிப் போகிறோன்னா வெதர் கண்டிஷன் பார்த்துட்டு தான் போகணும் இப்போ மழை பெய்யுற சமயத்திலையோ இல்லை ரொம்ப வெயில் அடிக்கிற சமயத்தையோ ட்ரிப்பு கண்டிப்பாக போகக்கூடாது வெதர் கண்டிஷனை நல்லா பார்த்து தான் ட்ரிப் போகணும் இதெல்லாம் நம்ப வந்து ப்ரிவென்ஷனாவே நம்ப வந்து இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்து வைச்சுக்கணும் நிறையா நியூஸ் தெரிஞ்சு வைச்சுக்கணும் ஜென்ரல் நியூஸ் வந்து க்ளை வெதர் நியூஸ் நிறையா தெரிஞ்சு வைச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ப ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்